இந்தியாவிலயே சேலம் மாவட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டம் ஆகும் சேலத்தில் சுகவனேசர் கோவில் மிகவும் ச சிறந்த கோவில் ஆகும் அதற்கு அடுத்து தாராமங்கலம் கைலாசநாதர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் ஆகும் சங்ககிரி கோட்டை மிகவும் வரவா வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும் மே மேலும் ராமானுஜர் கோவில் சமியகாலம் சமீபகாலத்தில் கட்டப்பட்டது அதுவும் பார்க்க வேண்டிய இடமாகும் முத்துமலை முருகன் கோவில் சிங்கப்பூர் முருகனை மனதில் வைத்துக்கொண்டு கட்டப்பட்ட கு கோவில் அது த சமீபக்காலத்தில் கட்டப்பட்டது பார்க்ககூடிய இடமாகும் வேறு அவ்வளோ